எனக்கு நல்லா ஸ்பைசியாக இருக்க எந்த ஃபுட்டுனாலுமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்பைசியாக அந்த லைக் பிரியாணி அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் வந்து நல்லா காரமாக செய்யணும் பிரியாணி செஞ்சாலும் அது ஒன்று அப்புறம் வந்து வேறென்ன ரொம்ப பிடிக்கும் அப்படினா நான் மாங்காலெலாம் மிளகாய் தூள் உப்பு தூள் போட்டு உண்மையை சொல்லணுன்னா ஆனால் ஸ்பைசியாக இருக்க எந்த ஃபுட்டுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் இந்த மாதிரி சப்புன்னு இருக்கிற இந்த இதெலாம் எனக்கு பிடிக்காது